நான் போன தியேட்டர் வந்து கர்ணா தேயேட்ரு போயிருக்கேன் மால் போயிருக்கேன் இங்கே பார்க்கும்போது மால் கர்ணா தேயேட்ருன்னு பார்க்கும்போது கர்ணா தேயேட்ருல இருக் டிக்கெட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து நாங்கள் போனோம் அங்கே ஸ்நாக்ஸ்சை உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அங்கேருக்க கேண்டீன்ல தான் நம்ம வாங்கி சாப்புடண்ணும் அதுவும் ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் நாம் இங்கே ஊருக்குள்ளே எப்படி இருக்கோம் அந்த ரேட் இருக்காது அங்கே வந்து ஜாஸ்தியாக சொல்லுவாங்க ரேட் ஜாஸ்தியாக சொல்லுவாங்க மால்லாம் போயிட்டீங்கனா எது வாங்கினாலும் எது வாங்கினாலும் நூறுரூபா இல்லாமல் நூறு நூற்றி ஐம்பது இது இல்லாமல் ஸ்டார்டிங்கே நூற்றி ஐம்பது இதுமாதிரி தான் ரேட்ல இருக்கும் இதனால் நான் அங்கே போனால் அப்பறோம் மால்லாம் போனோம்னால் டிக்கெட் வெலைக்கூட ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஆளுக்கு ஐநூறு இது மாதிரிலான் கேட்பாங்க சாப்பிட்ற பொருள் ஒரு ஐஸ்க்ரீம் இது எந்த பொருள் எடுத்தாலும் ஜாஸ்தியாக அதிகமான ரேட்டில் தான் கொடுப்பாங்க இதே தேயேட்ருக்கு போனாக்கூட அந்தளவுக்கு இருக்காது அங்கே ஒரு ஐம்பது ரூபா ஐஸ்க்ரீம் ஒரு ஐம்பது ரூபா இதமாரியெல்லாம் வாங்கிக்கொடுப்பாங்க நான் போனதில் ஏ மால்லாம் போனோம்னா ஏசியெல்லாம் போட்டு கா நல்லா இருக்கும் ஒரு மாதிரி குளுகுளுன்னு இருக்கும் சேர்ஸ்லாம் நல்லாயிருக்கும் இதுமாதிரி நிறையா விஷயோம் பாத்திருக்கேன் நிறையா படத்துக்கு போகும்போது எல்லா பக்கமும் கர்ணா தேயேட்ருங்கும்போதெல்லான் அங்கெல்லாம் ஒரு நல் நல்லா வசதியும் இருக்கும் லைட் செட்டிங்லாம் நல்லா இருக்கும் இதுமாரி எல்லாமே நிறையா பார்த்துருக்கேன் எதுனா ரேட் பட்ஜட் பார்க்கும்போது எல்லாப்பக்கமும் ஜாஸ்தியாக இருக்கும் நாம் எடுத்துகிட்டு போகிற பொருளை வந்து உள்ளே அல்லோவ் பண்ண மாட்டாங்க அங் அங்கே போய் கேண்டீன்ல போய் வாங்க சொல்வாங்க அங்கே வாங்கினாலும் அது ரேட் ஜாஸ்தியாக சொல்லுவாங்க